வணக்கம் ட்ரைவர் சார் நான் நாமக்கலுக்கு முன்னாடி இருக்கிற சிலுவம்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இறங்கணும் அந்த ஸ்டாப் வரதுக்கு முன்னாடி சொல்ல முடியுமா சிலுவம்பட்டி வந் வரத்துக்கும் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் ஓ இன்னும் அரை மணி நேரம் ஆகுமா சரிங்க பஸ் ஸ்டாப் வந்தால் சொல் கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க ஓ இதுதான் சிலுவம்பட்டி பஸ் ஸ்டாப் ஹா சரிங்க நான் இறங்குகிறேன் ரொம்ப நன்றிங்க சார்